உலகத்திலேயே தமிழ்தான் தாய்மொழி தமிழ்தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அதுக்கும் முன்னாடி எல்லாம் ஒரு முப்பது அம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் தமிழ்தான் நிறைய இருக்கும் தமிழ் தமிழில் ஒவ்வொரு விளக்கம் சொல்லும்போதும் அந்த விளக்கம் நம்பளால் புரிஞ்சுக்க முடியும் சின்ன வயசாக இருந்தாலும் ஒன்றா ரெண்டா ரெண்டாங் கிளாசாக இருந்தாலும் மூணாங் கிளாசாக இருந்தாலும் இப்போது இங்கிலீஸுங்கிறது ஒரு ஒரு இருபது பதினஞ்சு வருஷ காலக்கட்டத்தில் இங்கிலீஸ் கோச்சிங்னு தனியாகவே ஸ்கூல் ஆரம்பிச்சு அங்கங்கே நிறையா நடத்திக்கிட்டுதான் இருக்காங்க இப்போது நல்ல காசு கொடுத்து படிக்கணும் அப்படின்னு போய் படிக்க வைக்கிறாங்க என்னதான் இங்கிலீஸில் படித்தாலும் அந்த தமிழுங்கிறது முக்கியம்தானங்க தமிழுக்குங்கிற முக்கியத்தை விட இப்போது வெளியிலேயே போகிறோம் ஆனால் இங்கிலீஸும் தேவைதான் வெளியில் போகும்போது நிறைய மொழி தெரியாதவங்கள் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் பேசறவுங்கள்ட இங்கிலீஸில் நாலு வார்த்தை பேசி கூட அவங்கள தெரிய வச்சுக்கலாம் ஆனாலும் என்னதான் இங்கிலீஸ் தெரிஞ்சாலும் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம்தான் கற்றுக்கறது இங்கிலீஸ்காரவங்களுக்கு நமக்கு வந்து சாதாரணம்தான் இங்கிலீஸும் கற்றுக்கலாம் தமிழும் கற்றுக்கலாம் எந்த மொழி வேணாலும் நம்ப கற்றுக்கலாம் ஆனால் வெளியிலேன்னு போய் பார்க்கும்போது இங்கிலீஸுங்கிறது முக்கியம் ஆனால் என்ன முக்கியமாக இருந்தாலும் தாய்மொழி முக்கியம்தானேங்க நம்ப தமிழ்ங்கிறதே அம்மானு கூப்பிட்றதே தமிழ்தானே அப்பானு கூப்பிட்றதே தமிழ்தானே அக்கானு கூப்பிட்றதே தமிழ்தானே எல்லா வார்த்தைக்கும் தமிழ்தானே முக்கியம் அந்த அவங்க இது இது தெலுங்கு மலையாளம் கேரளா அவங்க கூப்டற மொழி வந்து நமக்கு சாதாரண விஷயம் தெரியுதுங்களா அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் அது ஒத்து வரும் இப்போது கேரளானு பார்த்திங்கன்னா மலையாளத்தில் பேசினா அவங்களுக்கு ஏற்றுக்கும் இப்போது கர்நாடகா போனால் அந்த கர்நாடக மொழி அவங்க பேசுகிற தெலுங்கு பேசினா அவங்களுக்கு ஏற்றுக்கும் ஆனால் தமிழ்நாடுங்க வரும்போது தமிழில் பேசினா மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் சாதாரணமாக புரியும் என்ன இப்போ சில பேர் அங்கேயிருந்து வர்றாங்க வந்து தமிழை ஈஸியாக கற்றுக்கிறாங்க நம்ம போய் அங்க த இங்கிலீஷை கற்றுக்க முடியுதுங்களா தெலுங்கு கற்றுக்க முடியுதுங்களா மலையாளம் கற்றுக்க முடியுதுங்களா உருது எதோ எவ்வளோ மொழிகள் இருக்குது அது வருதுங்களா நமக்கு வராது தமிழுங்கிறது அவங்க இங்கேயிருந்து வந்தால் சாதாரணமாக கற்றுக்குறாங்க ஏன் கற்றுக்கிறாங்க அப்போது தமிழுக்கு அவ்வளவு பெரிய உயிர் இருக்குது தமிழ்ங்கிறது சாதாரண வார்த்தைகள் கிடையாது ஒரு குழந்த பிறந்து எழும்போதே அம்மானுதான் கத்துது அது வாயை திறக்கும்போதே அம்மா தாத்தா மாமா அத்தை சித்தி சித்தப்பா இந்த வார்த்தைகளைதான் சொல்லுறாங்க ஃபஸ்ட் டே நம்ப தமிழ்நாட்டில் ஆனால் அந்த நாட்டில் பிறக்கும்போதே என்ன சேட்டனு சொல்லுறாங்களா மோளேனு சொல்லுறாங்களா கிடையாது ஆனால் தமிழ்தான் உலகத்திலயே பெரிய சிறந்த ஒரு மொழி தமிழாக தான் இருக்க முடியும்